ஆ ஹலோ சொல்லுங்கள் ஆமாங்க தேவி ஹோட்லு தான்ங்க ம் சொல்லுங்கள் என்னங்க வேணும் ம் எல்லாமே ரெடியா இது பண்ணுவோம் ஆமாம் ம் எல்லாமே இருக்கும் வஞ்சிர மீன் உங்களுக்கு என்னென்ன பொருள் தேவைப்படுதோ எல்லா பொருளுமே இருக்குது ம் சொல்லுங்கள் என்னென்ன இது ம் ஓகே இருக்குதுங்க ஆ இருக்குதுங்க மீன் குழம்பு இருக்கு வஞ்சிரமில் ஸ்பெஷல் ஐட்டம் எல்லா ஐட்டமும் நம்ம ஹோட்டலில் இருக்குது உங்களுக்கு என்ன தேவைப்படுதோ நீங்கள் ஆ சொல்கிறோம் சிக்கன் மட்டன் கறி குழம்பு மீன் குழம்பு வறுவல் மீன் எந்த ஐட்டம் என்ன மீன் உங்களுக்கு தேவைப்படுதோ எல்லா ஐட்டமுமே நம்ம கடையில் இருக்குது ஆ பிரியாணி ஐட்டமும் இருக்குது பொரோட்டா இருக்குது ம்

ஓகே பொரோட்டா ஐட்டமும் இருக்குது பொரோட்டா குருமா ம் ஓகே மேடம் அப்புறம் உங்களுக்கு வேறு எத்தனை ஆ எங்கள் இல்லை இல்லை பண்ணுவோம் பண்ணுவோம் அதுக்கெல்லாம் ஆள் ஸ்பெஷலாக இருக்குது ஆ சொல்லுங்கள் ம் முப்பத்தி ஒன்று ம் ஓகே ம் ஓகே ஆ ஓகே மேடம் ஆ ஓகே நீங்கள் சொன்ன அட்ரெஸுக்கு நாங்கள் கஸ்டமரை அனுப்பிவிடுவோம் நாங்கள் அமௌண்டு சொல்கிறோம் நீங்கள் பில் போட்டு அனுப்பி விட்றோம் நீங்கள் அவங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிவிடுங்க மொத்தம் எல்லாம் சேர்ந்து ஒரு ஆயிரத்தி ஐந்நூறுபா வருது ஆ பில் கொடுத்து அனுப்புங்கள் நீங்கள் அது அப்படியே பசங்கள்ட்ட கொடுத்து அனுப்பிடுங்க ஓகே ஆ ஓகே மேடம்